தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கு நிறைய இது பண்ணி உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி டிக்டாக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு யூடியூபில் ஷாட்ஸுன்னு தான் நிறைய உருவாக்கி அவுங்கவங்களுக்குன் தனியாக தனியாக உருவாக்கி வச்சிருக்காங்க அது எதுக்கு உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கும் தெரியலை நம்மளுக்கும் தெரியலை ஒரு சில பேர் வந்து உபயோகமாக ஒரு சில விஷயத்த வந்து வெளிப்படுத்துகிறதுக்காக அதை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் ஒரு சில பேர் அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு காட்டுறதுக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஓ தனி அவுங்கவங்களோட குழந்தைங்க அவுங்கவங்களோட மூஞ்சி அவுங்கவங்களோட அழகு அதெல்லாம் காட்டுறதுக்காக எதுக்கு வந்து அதை உருவாக்கி வச்சிருக்காங்கனு அவங்களுக்கும் தெரியாது அதை வந்து உபயோகிக்கவும் தெரியாது அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அது மாதிரி நான் நிறையா பேர் நிறையா இது தேவையில்லாமல் உபயோகப்படுத்துகிறாங்களோ அப்படீன்ற ஒரு விஷயம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்துகிறது நல்லா உபயோகப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான்